சொல்லுங்கம்மா ம் மாசத்துக்காரங்கள் ஒரு முழம் ஒன்று ஐம்பதுருபா சீசன் வந்தாக்கூட எங்களுக்கு என்ன ஒரு அஞ்சிருபா கம்மியாக தான் கொடுக்குறாங்க மேடம் நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் ஏன்னா அது கட்டுறதுக்கு ஒரு கிலோ கட்டுறதுக்கே ஐம்பதுருபா கூலி வாங்குறாங்க கட்டுறதுக்கே நாங்களும் பார்க்கணும்ல ரோட்ல வித்துன்னு இருக்கிறவங்க போலீஸ்கார் கமிஷன் கொடுக்கணும் அவங்கவுங்க துறத்துறாங்க எல்லாம் பண்ணணும்ல நாங்களும் நீங்கள் விலைய ஓ கேட்டால் எப்படி சரி ஒரு ஒரு அஞ்சிரூபா குறைச்சி கொடுக்குறோம் போட்டுக்கோங்கள் நாற்பாத்தஞ்சிருபான்னு வாங்கிக்கோங்கள் அவ்வளோ கம்மிக்கு போனால் எங்கள் முதலே போயிடுமேமா கட்டுறதுக்கே ஐம்பதுருபா கொடுத்து எப்படி கம்மினால் கூட அந்த டைம்ல இந்த டைம்லலாம் திருவிழா டைமு மேடம் ஊர்லலாம் பண்டிகை அங்கங்கே அதனால வில ஏத்திட்டு இருக்காங்கள் கொடுத்தா தான விவசாயம் பண்ணுறவங்க கம்மியாக கொடுத்தா தானே நாங்கள் கொடுக்குறதுக்கு சொல்லுங்கள் நீங்கள் நாற்பதுருபானு போட்டுக்கோங்கள் சேரி போனா போட்டும் இவ்வளோ கெஞ்சுறீங்களேன்ட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது நம்ம அப்புறம் இதெல்லாம் எனக்கு தெரியாது ஆ சரிங்க மேடம் ஐம்பதுருவாங்க சரி வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க ஆ ஆ ஆ சரிங்க என் முதல் தான் போச்சு என்ன பண்ணுறது ஒருத்தருக்கு இப்படி போ ஒருத்தருக்காட்டி இப்படி வாங்குறதான்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் சரிம்மா சரிம்மா சரி வாங்கிக்கோங்கம்மா சரி வாங்கிக்கோங்க சரி வாங்கி